பத்தொம்பது பத்து ரெண்டாயிரம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது எட்டு ரெண்டாயிரம்